தமிழ்நாட்டில் பெரிய அளவில் ரசிகர் கூட்டத்தை ஈர்க்கும் முக்கிய விளையாட்டு விளையாட்டு என்றால் கிரிக்கெட் என்று கிரிக்கெட் என்பது சரியே கிரிக்கெட்டில் தமிழ்நாட்டில் சிஎஸ்கே சென்னை சூப்பர் கிங்ஸ் விளையாடும் ஆட்டத்தைக்காண தமிழ்நாட்டிலுள்ள தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து ரசிகர்களும் ஒன்றுப்பட்டு இந்த சென்னை சிஎஸ்கே சென்னை சூப்பர் கிங்ஸ் விளையாடும் ஆட்டத்தை கண்டுகளிப்பார்கள் மேலும் என்று எந் எ என்று சிஎஸ்கே விளையாடுகின்றதோ அன்று அந்த நாளில் தான் த இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களில் இருந்தும் விளையாடினாலும் தமிழ்நாட்டில் சேர்ந்தவர் தமிழ்நாட்டில் அந்த சிஎஸ்கே மேச் நடந்தாலும் அதை எல் அனைவரும் உற்று கவனிப்பார் மேலும் சிஎஸ்கே மேச்சில் ஸ் கேப்டனாக உள்ள தோனி தோனியை நம்பி தோனி இந்தியன் கேப்டனாக இருந்த காரணத்தினால் சிஎஸ்கே அணிக்கு மிகவும் பெருமை பெருமை அதை மேலும் சிஎஸ்கே சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி அணி வெற்றி பெற்றதை நாம் தமிழ்நாடே கொண்டாடியது ஆதலால் சென்னை சூப்பர் கிங்ஸ் அதாவது சிஎஸ்கே அணியை வழிநடத்தும் டோனி மற்றும் தோனிக்கு பெரிய ம மக்கள் அடையாளமும் மக்கள் கூட்டமும் உள்ளது